நம்ப கடலோரத்தில் இருக்குற மக்கள்லாம் அந்த இராமநாதபுரம் அந்த பக்கத்தில் இருக்குற மக்களெல்லாம் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குற எல்லாம் இந்த மீன் பிடிக்கிற தொழிலை ஒரு தொழிலாக வச்சிட்டு இருக்காங்கள் அதில் வந்து அவங்க படகில் போய் மீன் பிடிக்கும் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு எல்லைக்கோடு இருக்குது அதை எல்லக்கோடை தாண்டிட்டாங்கன்னு சொல்லி தமி தமிழக மீனவர்கள அடிக்கடி பிடிச்சு க அற கைது செஞ்சிகிட்டு போய் அங்கே கடுமையாக தாக்கி இழுத்துகிட்டு போய் அந்த சிறையில் அடைக்கிற சம்பவம் எல்லாம் இருக்குது அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தி படகு படகிலையே கவிழ்ந்து போய் உயிர் இழக்குறவங்க நிறையா பேர் இருக்காங்கள் அந்த எல்லக் கோடு அது வந்து ஆழ்கடல் மிதி போகாத அளவுக்கு இவிங்களுக்கு ஒரு எல்லக்கோட்டை தெளிவாக தெ தெரிகிற அளவுக்கு இவிங்களுக்கு இருந்துதுன்னால் அந்த தவறு நடக்காது அப்படியே போனாலும் அவங்க அங்கே துப்பாக்கி சூடு நடத்தி இது பண்ணுற அளவுக்கு சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இலங்கை அரசோட சேர்ந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மீன் பிடிக்கும் தொழில் வந்து நடக்கிறதுக்கே அவிங்க பயப்பட்றாங்க அது வருங்காலத்தில் அவிங்க சந்ததி வந்து அந்த தொழிலை செய்கிறதே மறைஞ்சிப் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது